எனக்கு வந்து சின்ன வயசில இருந்தே சாங் கேட்கிறதோ பாடறதோ ரொம்ப பிடிக்கும் மோஸ்ட் ஆஃப் தி ஃபேவரிட் சாங்குனு இருக்கும் ரிப்பீட்டட் மோடில் நம்ம போட்டு கேட்டுகிட்டே இருக்குவோம் அந்த மாதிரி சாங்ஸ் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப அது வந்து என்னோடய ஃபேவரட் சாங் ஃபர்ஸ்ட் சாங் வந்து அப்பாவோட கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு சாங் சிவகார்த்திகேயன் மூவி தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும்ற சாங் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் அதில் அக்ச்சுவல்லி அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க ஒரு பிள்ளையை எப்படி வளர்த்து இருப்பாங்க அப்படியென்றது வந்து தத்ரூபமாக சொல்லி இருக்கும் அந்த சாங் அந்த லிரிக்ஸ் அப்படியே மனசுக்குள்ளே போய் ஏதோ பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் எனக்கும் எங்க அப்பாவுக்கும் பாண்டை அப்படியே கிரியேட் பண்ணி ஒரு வேறு லெவல் ஃபீல்லாக இருக்கு அந்த சாங் அதுக்கப்புறம் மோஸ்ட் ஆஃப் த மூணு வருஷம் ஆச்சு காலேஜ் படிச்சேன் அது கூட ஃஃப்ரெண்ட்ஸ் கூட கனெக்ட் ஆகி இருந்தேன் மூணு வருஷம் அது ரொம்ப ரொம்ப அப்படியே மனதுக்கு டச்சிங்கான சாங் நண்பன் ஒருவன் வந்த பிறகு என்ற சாங் அது வந்து பிரியும் போது தான் அக்ச்சுவல்லி அந்த ஃபீலே புரியும் அந்த மாதிரி ஒரு சாங் அது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட மோஸ்ட் ஆஃப் டைம் கனெக்ட் ஆகிற ஒரு சாங் அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப அப்படி கனெக்ட் ஆகிற சாங் அம்மாவுடைய சாங் ஆராரிராரோன்ற சாங் அது எப்போ கேட்டாலும் கண்ணில் தண்ணி வரும் அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப அது ஃபீலே வேறு லெவலில் இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சாங் அதுக்கப்புறம் வந்து சிஸ்டர்ஸ் கூட கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு சாங் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் அது கண்ணில் அன்பை சொல்வாளே எனக்கு சிஸ்டர்ஸ் தான் ஸோ அதனால அந்த சிஸ்டர்ஸ் கூட கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கு இந்த சாங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் ரொம்ப ஃபேவரட் சாங் யுவன் மியூசிக்கில் ஒன் சைட் லவ் பற்றி ஒரு சாங்குனா அது இதயமே அப்படின்டு ஒரு சாங் வரும் அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது ஒன் சைட் லவ்வை இதுக்கு மேல் அது எஸ்ப்லேனே பண்ண முடியாது அந்த அளவுக்கு அந்த சாங் அவ்வளோ சூப்பராக இருக்கும் யுவன் மியூசிக்கில் அது நல்லா இருக்கும் கேட்கவே மனசுக்குள்ளே அப்படியே ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லா இருக்கும் அந்த சாங் ஃபீலே வேறு லெவலில் இருக்கும் அந்த சாங்